ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் யார் பேசுவது வணக்கம் சொல்லுங்கள் நான் யாருனு தெரிஞ்சிக்கலாமா நான் யார்கிட்ட பேசிகிட்ருக்கேன்னு ஆ சொல்லுங்கய்யா உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க அப்படிங்களா சரிங்க ஆ சரி சரி சரிங்க ஆ இது எப்போ எப்போலருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சரிங்க சரிங்க ஆ ஆ ஆ ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இதெலாம் சாதாரணமாக நடக்கிறது தான் ஒரு சில நேரங்களில் எதுனா கீழே கீஏ விழுந்திங்களா இல்லை அந்த மாதிரி எதுனா பயந்துட்டீங்களா எதுனாச்சும் பார்த்து அந்த மாதிரி எதுனா சொல்ல முடியுமா சரிங்க இரவெலாம் நல்லா தூங்குகிறிங்களா எத்தனை மணிக்கு இப்போது தூங்க போவீங்க எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திரிப்பீங்க சரிங்க ஆ ஆ தூக்க மாத்தரை நம்ம குறச்சிக்கணும் ஏன்னால் தூக்க மாத்திரை நீங்கள் அதிகமாக குடிச்சுட்டே இருந்தீங்கனால் அப்புறம் அதுக்கே நீங்கள் உடம்பு பாடி செட்டாகிடும் அதனால நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் எப்போ நாளைக்கு காலையில் கொஞ்சம் வாங்க நம்ம க்ளினிக்கு வந்தீங்கனால் நான் அது என்ன மாத்திரை எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த மாத்திரையும் எடுத்துகிட்டு வாங்க அதை பார்த்துட்டு அதோட அளவை குறைக்கலாமா இல்லை அதை கொஞ்சம் குறை வேறு எதுனா பண்ணலாமா இல்லை மாற்றி கொடுக்குலாமாங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன் காலையில் எழுந்துருச்சி நடக்கிற பழக்கம்லாம் இருக்குதுங்களா ம் ம் இப்போ கொஞ்சம் நாளாக நடக்கிறதில்ல ஆ அது தான் அது தான் உங்களுக்கு அந்த நடை பயணமும் இல்லை உடலுக்கு வந்து ஒரு பயிற்சி இல்லாததினால தான் அந்த மனஅழுத்தமா வந்து அமையுது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு யார்னா உங்கள் மகன் யார்னா இருந்தாங்கனா கூட அழைச்சிக்கிட்டு வாங்க நான் ஒரு சில மாத்திரைகள மாற்றி தரேன் அதுக்கப்புறோம் ஒரு சில பயிற்சிகளும் சொல்லிக்கொடுக்கிறேன் நீங்கள் அது ரெண்டையும் செஞ்சிங்கனால் உங்களுக்கு எந்த பிரச்சினையும் இல்லாமல் போயிடும் நல்ல தூக்கமும் வரும் சரிங்களா இல்லை பண்ணிக்கிலாங்கய்யா நீங்கள் நேரில் வாங்க நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் நாளைக்கு காலையில் நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கில்லைங்களா புது பஸ் ஸ்டாண்டு அதுக்கு எதிரில் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல்னு இருக்கும் அங்கே கேட்டு வந்துடுங்க பத்து மணிக்கு நான் உங்களுக்கு அந்த தேவையான மருந்தும் மாத்திரையும் கொடுக்குறேன் அதை மட்டும் ஒரு வாரம் குடித்தீங்கனா உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படி மாற்றம் வருதா இல்லையா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் மேல் சிகிச்சை பண்ணிக்கலாம் சரிங்களா பண்ணிடலாம் பண்ணிடலாம் வாங்க ம் பத்து மணிக்கு வாங்கய்யா ம் ஓகே வாங்க வாங்க ம்